விளையாட்டு வந்து எப்படி நம்ம கொடுத்து விளையாட்டுகள பண்ணிகிட்டு தான் அதாவது விளையாடுபவருக்கு அனுபவத்தை தரணும் அப்படி மோர் தென் ஹாப்பினஸ் ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக எப்பின்னா இப்போ நான் எக்ஸாம்பிள் கபடி விளாட்றேன் எனக்கு மோஸ்ட்லி ஏதாச்சும் டென்சன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன்னா எதாவது ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும் போது அப்பிலாம் இருந்ததுனா இந்த கேம் கேம் ஃபீல்டுல இருக்கவங்கள்லாம் கேம்ல போய் விளாடும் போது இப்போ கபடி கபடியில எதாவது விளாட்ணுன்னா அந்த கேம் ஓட ஃபுல் அந்த கேமை ஃபுல்லாக லவ் பண்ணுறவங்க அந்த ஃபீல்டில் போய் டக்குன்னு விளாண்டாங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ரெஸில் இருந்தாலும் சரி அலோவன் ஃபீல்ல இருந்தாலும் சரி ஒரு டிப்ரெஷன் எது இருந்தாலும் சரி சேடாக இருந்தாலும் சரி போய் அந்த இடத்துல உள்ளே போயிவிட்டு உக்காந்தான்னா போதும் ஜஸ்ட்டு அந்த கேம்ல போயிவிட்டு உள்ள போய் இறங்கி ப்ளே பண்ணால் ஆரமிச்சால் போதும் அவங்களுக்கு அந்த ஒரு சந்தோஷம் ரொம்ப ம ரொம்ப மகிழ்ச்சியான சந்தோஷம் கொடுக்கும் அப்படியே அளவே இல்லாமல் அந்த அந்த கேம்ல அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதாவது இப்போ நம்ம அதை விளாட ஆரமிச்சோம்னா போதும் எல்லா கஷ்டத்தையும் எல்லாம் அந்த டிப்ரெஷன் சேடு அலோன் ஃபீலிங் எல்லாத்தையும் அப்படியே சொடக்கு போடுற நேரத்தில் மறந்துருவோம் அந்த மாதிரி அந்த கேம் ஃபுல்ஃபீலாக லவ் பண்ணுறவங்களுக்கு அப்படி ஒரு இது எல்லாமே மறக்குற மாதிரி பண்ணி விட்டுரும் ஃபுல்லாக லவ் பண்ணுறா மட்டும் கேமை முழுமை முழுமையாக லவ் பண்ணுறாங்க பாருங்கள் அவங்கள வந்து இந்த மாதிரி இருக்காங்க ஜஸ்ட்டு உள்ள போய் விளாண்ட ஆரமிச்சால் போதும் ஃபுல்லாக மறந்துருவாங்க ஏன்னா அப்போ உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் ஒன் அண்ட் ஒன்லி என்னென்னா கேம் நமக்கு கபடி கபடி மட்டும் தான் போய் விளாட்ணும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இன்ட்ரெஸ்ட் கான்சென்ட்ரேஷன் எல்லாமே இதாக தான் பண்ணும் அப்படியே இந்த ஒன்றே ஒன்று தாட் மட்டும் தான் இருக்கும் மத்தபடி எதுவுமே இருக்காது ஜஸ்ட்டு இது தான் இத மட்டும் நம்ம ஒரு ஃபுல்லாக போயிவிட்டு நல்லா விளாண்டா நம்ம டிப்ரெஷன் ஃபெயிலியர் எதாக இருந்தாலும் டப்பு டுப்புனு உடச்சுட்டு நம்ப ஃபுல்லாக புகுந்துவிட்டா அவ்வளோ சந்தோஷத்தில் அவ்வளோ இதாக நம்ப ஹாப்பினஸ்ஸு எங்கே போகணுன்னே தெரியாது ஹை லெவலில் போயிவிட்டா அந்த மாதிரி விளாடுவோம் இதே நமக்கு வந்து எப்பின்னா நமக்கும் எனக்கு மட்டும்னு சொல்ல முடியாது விளையாடுறவங்க யாராக இருந்தாலும் சரி ஒரு கேமை நல்லா ஃபுல்லாக லவ் பண்ண ஆரமிச்சுவிட்டாங்கன்னா அந்த கேம்ல இறங்குனோம்னா எல்லா கஷ்டத்தையும் எல்லா கவலையையும் எல்லாத்தையும் விட்டுருவாங்க இது தான் விளையாட்டு இந்த மாதிரி விளையாட்டு ரொம்ப முழுமையாக லவ் பண்ணுறவங்க அந்த அவங்க பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் விட மகிழ்ச்சியை ரொம்ப தரும்